எங்கள் ஊரில் பார்த்தீங்கனா வந்து புக் பார்க்கும் அப்புறோம் வந்து உண்டு இன்னோன்னு இருக்குது கேர்ள்ஸு ஸ்கூல் பக்கத்தில் வந்து பழைய புக்ஸ்லாம் விட்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு புக் பார்க் பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் நிறைய புக் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ரேட் கம்மியாகவும் பழைய நிறைய புக் இருக்குது அதலாம் ரேட்டு கம்மியாக இருக்கும் தேடற புக்லாம் ஈஸியாக கிடச்சிரும் அதே பார்த்திங்கனா கேர்ள்ஸ் ஸ்கூல் பக்கத்தில் ஒரு பழைய புக்ஸ்லாம் விற்கிற இடம் இருக்குது அந்த புக்ஸே போய் பார்த்தோனு வச்சுக்கோங்களே பழைய புக்கு இருக்கும் நம்ம வந்து புது புக்கு போய் தேடுவோம் ஆனால் அந்த டைம் பார்த்தா பழைய புக் கிடைக்கும் பழைய புக்கில் தான் நிறைய விஷயம் இருக்கும் நிறைய கன்டென்ட்லாம் இருக்கும் அந்த விஷ்யம்லாம் நம்ம ஈஸியாக நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் எங்கள் ஊரில் இருக்குது விழுப்புரத்தில் இருக்குது அதேமாதிரி வந்து அந்த பொன்னியின் செல்வன் புக்கு நா முத்துக்குமார் புக்குலாம் வந்து நிறைய இருக்குது பொன்னியின் செல்வன் புக்குலாம் வந்து நம்ம முன்னாடியே படிச்சிட்டோம் இப்போ படத்தில் பார்க்கும் போது ரொம்ப பார்க்கும் போது ரொம்ப எக்ஸைட்மென்ட்டாக இருக்குது ஒரு சில விஷயம்லா பார்க்கும் போது ஓ இப்படிலா இருந்துச்சு ஓ இப்படிலா இருந்துச்சினு படத்தில் கொண்டுவரது நல்லா இருக்குது இதேமாதிரி நிறைய புக் இருக்குது பழைய புக்லாம் இருக்குது இதுலாம் வந்து படத்தில் கொண்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படினு நான் சொல்லவரேன்